இப்போது எத்தனை மணிநேரம் மின்சாரம் இருக்கிறது மின்வெட்டு காரணமாக பல்வேறு பருவங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கீங்க அதாவதுன்னு சொன்னால் மின்வெட்டுனாவே எல்லாேருக்கும் ஒரு அலர்ஜி ஏன்னால் மின்வெட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபேன் ஓடமாட்டி இந்த ஊரில் ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது ஏன்னெனு சொன்னால் இது வந்து கந்தகபூமி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டு மரமும் நம்ம வைக்க முடியாது இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து நம்ம வீட்டு வீடு எல்லாம் வாடகை வீடுகிறதால யாருமே மரம் வைக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மார்கழி மாதம் அப்படி இப்படிங்கம் போது நம்மளுக்கு ஃபேன் தேவையில்லை கண்டிப்பாக பிப்ரவரி டூ ஜூன் வரையும் கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் மின்வெட்டு வெட்டுனால் நாள்னு சொன்னால் எல்லாேருக்குமே ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் நம்ம மாவாட்டி வைக்கணும் கரண்ட்டு தேவை ஒரு மசாலா டக்குன்னு அரைக்கணும்ன்னா மிக்ஸிக்கு கரண்ட்டு தேவை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ஆஃபீஸுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தேய்க்கணும் அதுக்கு கரண்ட் தேவை அயன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மின்வெட்டு இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப சுலபம் மின்வெட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம ஏன்னெனுனான் சொன்னாக்கால் இப்போ நம்மளுக்கு இந்த மின்வெட்டால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுனால் அது வந்து இந்த வெயில் காலத்தில்தான் கஷ்டம் நம்மளுக்கு மற்ற டைமில் கொஞ்சம் நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எப்போ நம்ம கரண்ட்டு கட்டாகுதுன்னு தெரியுதோ அப்போ நம்ம முன்கூட்டியே சில வேலைகள் செஞ்சு வச்சுருக்கோம் என்ன ஒரு நைட்டு எமர்ஜென்சியா லைட் போட்டுக்கலாம் மற்றது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது மற்ற எந்த ஒரு வேலையும் நடக்காது ஏன்னெனு சொன்னால் கரண்ட் இருந்தால்தான் நமக்கு எல்லா வேலைக்கும் கரண்ட்டு அவசியமாக வேணும் இந்த ஊரில் மெய்னாக கரண்ட் இருந்தால்தான் நம்மளால் வாழ முடியும் இது கந்தகபூமி ரொம்ப சூடாக இருக்கும் அதனால எல்லோருக்கும் இந்த மின்வெட்டால் பருவங்களின் எங்களுக்கு வாழ்க்கை பாதிக்கிறது உண்மை தான் அதாவது இந்த பிப்ரவரி டூ ஜூன் வரையிலேயும் கரண்ட்டு இல்லைனா எங்களால் இங்கே இருக்கவே முடியாது எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டு தேவை கொழந்தைங்க படிக்கிற கொழந்தைங்களுக்கு எக்ஸாம் டைம் வருது அப்போது இப்போ மின்வெட்டு இருந்தால் அவங்களால் படிக்கவே முடியாது ப்ள டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாமெல்லாம் படிக்க வேண்டியதுப் போது எப்போ மின்வெட்டு பண்ணிணாலும் இந்த மார்கழி மாதம் ஓகே விடிய காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்போம் கோவிலுக்கு போவோம் அப்போ நம்மளுக்கு ஃபேன் தேவைப்படாது அப்போ மின்வெட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது மற்ற டைமில் இந்த ஊரில் க மி மின்சாரம் இல்லைனா வாழவே முடியாது ஏன்னால் அவ்வளோ ஒரு கந்தகபூமி அதனால இந்த மின்வெட்டு எங்களை ரொம்ப பருவங்களில் பாதிக்கப்படுறதுனு என்னோட கருத்து